சார் என்னோடய லேண்ட் லைனில் பார்த்தீங்க அப்பிடின்னா ஒரு டூ டேஸாக சரியான ஒர்க் பண்ணல அதுக்காக இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறதையும் எனக்கு சரியாக தெ இ இருக்குங்கிறது தெரியல அதனால நீங்கள் மே பீ இது ஓ ஃபால்ட்டாக இருக்குது அதை வந்து நீங்கள் நான் சரி செய்ய ட்ரை பண்ணியிருக்கேன் முடியல அதனால உங்கள் டீமில் சொல்லி எனக்கு இதை வந்து சரி பண்ணி கொடுங்க